மாட்டு வண்டி குதிர வண்டி சைக்கிள் ஸ்கூட்டர் பைக்கு ஆட்டோ வேனு இருசக்கர வாகனம் பேருந்து பஸ்ஸு ட்ரெய்னு ஸ்கூட்டி ஸ்கூல் பஸ்ஸு ஜீப்பு லாரி லோடு ஆட்டோ லோடு வண்டி ட்ராக்ட்ரு ஃபயர் இன்ஜின் ஆம்ப்லன்ஸ் போலீஸ் ஜீப்பு வந்து அனாங்குத்து சாலை சமனியா குப்பை வண்டி ட்ராக்ட்ரு வி விமானம் ராக்கெட்டு கப்பல் படகு வெப் பலூனு